நான் இதுக்கு முன்னே தோட்டமிட்யிருக்கிறேன் அது என்னன்னு பார்த்திங்கள்னா வந்து எங்கள் வீட்டு மாடி மேலேதான் ஒரே முறையான தோட்டமுலான் இட்டது இல்லை ஒவ்வொரு போ ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு காய்கறி அந்தமாதிரி வந்து தோட்டமிட்டுயிருக்குறன் மாடி மேலேலான் தோட்டமிட்டுயிருப்பன் அதில் வந்து அந்தளவுக்கு வந்து அதிகமான கா தோட்டமிட்ட அப்போ காய்ங்கலாம் வராது ஓரளவுக்கு கம்மியானது தான் வரும்